முந்தைய காலத்தில் பார்த்தீங்கன்னா பட்டன் செல்லில் ஃபோனு வர ஃபோனை அட்டென்ட் பண்ணுவோம் நம்ம போடுற ஃபோனை பேசுவோம் அவ்வளோ தான் இப்போ பார்த்தீங்கன்னு வெச்சுங்களேன் யூடியூப் இருக்காம் வாட்ஸ்அப் இருக்காம் பேஸ் புக் இருக்காம் அப்புறம் என்னென்னாமோ சேடெலாம் எடுத்து எடுத்து எடுத்து எடுத்து நோண்டிகிட்ருக்குதுங்க எல்லாமே அதுலேயே தேடி அதுலேயே பார்த்து அதுக்கு முன்னெல்லாம் நம்ம எங்கே கடை இருக்குது அந்த கடையில் போய் உட்காந்து அதை யாருகிட்டயோ அவங்க வேலை பார்க்கறவுங்கள்ட்ட கொடுத்து அதை பார்த்து அதை தெரிஞ்சுக்கிட்டு வந்து ஒரு பேப்பரில் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்து தான் போய் எங்கே வேண்ணாலும் பார்க்கணும் எங்கே வேண்ணாலும் போகணுன்னு நம்ம யோசிப்போம் இப்போது பார்த்தீங்கன்னா என் பசங்களே செல்லில் எல்லாம் எங்கெங்கே போகணும் எங்கெங்கே வரணும் பஸ்ஸில் எங்கே போகணுமா ஊர் எங்கே தேடணுமா இல்லை வேலை தேடணுமா அப்புறம் இன்னும் சில சில அனைத்து எங்கள் ஊர் எங்கே இருக்குதுன்னே செல்லில் போட்டு பார்த்து அந்த ஊரை கண்டுப்பிடிக்கணுமா அனைத்தும் செல்லுலேயே பார்த்துக்கறாங்க இப்போது ஒரு சின்னுாண்டு குழந்த எடுத்துக்கிட்டால் கூட யூடியூப் எங்கே இருக்குது வாட்ஸ்ஆப் எங்கே இருக்குது பேஸ் புக் எங்கே இருக்குது அனைத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க இப்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி எம்ஆர்பி எக்ஸாம்னு ஒன்று போட்டிருந்தாங்க அதுக்கு முன்னெல்லாம் யாராவது பேப்பரில் வருதா அங்கே வருதா இங்கே வருதானு தேடிகிட்டிருப்போம் இப்போ என் பொண்ணு செல்லு இருக்கிறதுனால அந்த செல்லில் ஒவ்வொரு நாளும் என்ன நடக்குது ஏது நடக்குது அங்கே கோர்ட்டில் வந்து அதில் வந்து ஒரு ஆள் கேஸு போட்டு விட்டாங்க எம்ஆர்பியை ஆஃப் பண்ணணும் எனக்கு மார்க்கு தரணும் அப்படின்னு சொல்லி ஆஃப் பண்ணிவிட்டாங்க அது என்னாமும் அது எப்படி நம்ம அதுக்கு முன்னெல்லாம் என்ன பண்ணுவோம் பேப்பரில் வருதா நியூஸில் வருதா தெரிஞ்சுக்கிலானு வெயிட் பண்ணிகிட்டு உக்காந்துருப்போம் இப்போ என் பொண்ணு ஒவ்வொரு நாளும் அங்கே என்ன நடக்குது என்ன நடக்குது என்ன நடக்குதுன்னு யூடியூப்பிலே பார்த்து பார்த்து பார்த்து அவங்க என்னது நடந்துக்கிட்டிருக்கு இன்றைக்கி என்ன நடந்துக்கிட்டிருக்கு நேற்று கூட மூணு பேர் அந்த எக்ஸாமில் வராதவங்களாம் நேற்று வந்து வெரிஃபை பண்ணிட்டு போயிருக்காங்க அது மாதிரி ஒவ்வொரு நாளும் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு என் கிட்டே சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது வ ஒவ்வொரு விஷயங்களும் எல்லாமே செல்லால் இப்போ சில விஷயம் நல்லதும் இருக்குது என் பிள்ளைங்கள பார்த்தா என் பக்கத்துலேயே தான் உக்காந்து எல்லாமே பண்ணுறாங்க எல்லாமே செய்கிறாங்க நல்ல விஷயமா தெரியுது ஆனால் இதால் கெட்டு போகிறவங்களும் நிறைய பிள்ளைங்களும் பாருங்க பேஸ் புக்கை பார்க்கறது வாட்ஸ்ஆப் பார்க்கறது அதை ஒரு அந்த நம்பரை வெச்சு அதால் லவ் பண்ணுறேன்னு போவது அதை தேடி போய் பார்த்தா ஆள் நல்லா இல்லாயில்லாம அதால் சூசைடு பண்ணிக்கணுமா விஷம் கொடுத்துட்டு சாகிறோமா இல்லை அவனுங்க இந்த பொண்ணு பிடிக்கலனு சொல்லிவிட்டாக்கா அது மூஞ்சில் ஆசிட் அடிக்கிறாங்களா அந்த மாதிரிலாம் நிறைய தப்பு நடக்குது ஆனால் என் கண்ணுக்கு முன்னாடி நடக்கிறது என் பிள்ளைங்க நாலு பேரிருக்காங்க நாலு பேரும் நாலு செல்லு வாங்கி வெச்சுருக்காங்க நல்ல விலை உயர்ந்த செல்லாக தான் வெச்சுருக்காங்க அதால் எங்களுக்கு ஒன்றும் லாஸ்ஸு கிடையாது என் பிள்ளைங்க தெரிஞ்சுக்கிறது எல்லாமே அதை வெச்சு தான் இப்போ சம்பாதிக்கிறாங்க வேலை பார்க்கறாங்க அதை வெச்சு நிறைய எங்களுக்கு சந்தோஷம் கிடைச்சிருக்கு மற்றவுங்களுக்கு அது எப்படியோ தெரியல ஆனால் இந்த செல்லால் எல்லாம் நல்லது நடக்கிறதுங்கிறது நல்ல விஷயங்கள ஏன் நான் ரொம்ப யோசிக்கிற நல்ல விஷயம் நடக்குங்கிறதுங்கிறதுங்க செல்லு நல்ல ஒரு முன் உதாரணமாக இருக்குது இப்போது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ படிப்பே கொஞ்சம் வந்துச்சு அந்த படிப்பில் வே கொரோனோவில் யாரும் எங்கேயும் கிளாஸ் எடுக்க முடியல டியூஷன் எடுக்க முடியல அப்போ பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு அது அதுங்களுக்கு செல்லு வாங்கி கொடுத்துட்டாங்க ஆறாவுதுலிருந்து பிளஸ் டூ வரைக்கும் செல்லு வாங்கி தந்துவிட்டாங்க அந்த செல்லை வெச்சுயே எல்லாம் படித்து சில பிள்ளைங்க படித்து நல்ல அதை வெச்சு கிளாஸ்ஸை உக்காந்து நேருக்கு நேர் எப்போதுவா அது பா யாரும் பார்க்க முடியுங்களா முன்னாடி காலகட்டத்தெலாம் இப்போ செல்லை தூக்கி முன்னாடி வெச்சுட்டு இவங்க இங்கே உக்காந்து பாடத்தை படித்து அந்த பாடத்தை ஏற்றிக்கிட்டு அதில் ஒரு மூணு வருஷம் காலக்கட்டம் செல்லிலே படிச்சுருக்காங்க செல்லிலே லைஃபை ஓட்டியிருக்காங்கனு வெச்சுங்களேன் இப்போது முன்னே காலத்தில் யார் அதை மாதிரி இருந்துச்சு இப்போது காலத்தில் செல்லை வெச்சு படித்து இந்த மூணு வருஷமாக வெளியில் வந்து எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி இப்போ திரும்பி காலேஜ் சேர்ந்துருக்காங்க அது நல்ல விஷயந்தானங்க